ஹலோ அம்மன் ஆட்டோங்களா அண்ணா நான் ஆட்டோ புக் பண்ணி இருந்தேன்லேண்ணா மத்தாளகொம்பு போகணும் பள்ளி இதுக்கு பள்ளிவாசலுக்குன்ட்டு ஆமாங்கண்ணா அஸ்மா ஆ ஆமாங்கண்ணா நான் அத்தாணியில் வந்து ஏறிக்கிறேன்னு சொல்லியிருந்தேண்ணா ஆ இல்லைங்கண்ணா அத்தாணிக்கு வரமுடியல நீங்கள் நாச்சிமுத்துமுறை காலனிக்கு வந்துடுறீங்களா ஆமாங்கண்ணா அங்கிருந்து என்ன ஒரு பண்ண பத் பத் அஞ்சு ஆறு கிலோமீட்ரு இருக்குண்ணா ஆ ஆமாங்கண்ணா கொஞ்சம் அங்கே வர முடியலிங்க அதனால தான் இங்கே வரசொல்லியிருக்கேன் ஆ சரிங்கண்ணா எவ்வளோ நேரம் ஆகுண்ணா அரை மணி நேரம் ஆகுங்களா அண்ணா கால் மணி நேரத்தில் போகிற மாதிரி இருக்குது வரீங்களா எவ்வளோங்கண்ணா முதல்ல அத்தாணியிலேருந்து கேட்டிருந்தேன் இப்போது இங்கிருந்துன்னா எவ்வளோ முந்நூற்றம்பதுங்களா கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கண்ணா ஒரு இரநூத்தம்பது ரூபா போட்டிங்கன்னால் சௌகரியமா இருக்கும் ஆ இரநூத்தம்பது ரூபா வாங்கிக்கங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ ஒரு கால் மணி நேரத்தில் வந்துடுறீங்களா ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் வந்திருங்க தேங்க்ஸ்ண்ணா